நான் பள்ளிப்பருவத்தில் நிறையா புத்தகங்கள்லாம் படித்தது உண்டுங்க நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் படித்த ஒரு சில புக்ஸ் அப்படின்னா ஏ எனக்கு இப்போ டக்குன்னு ஞாபகம் வரது ஒரு வணிகவியல் புக்கு என்ன புக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னால் வெல்த் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வணிகவியல் புத்தகம் ஒரு வணிகவியல் பேராசிரியர் எழுதின ஒரு புக்குங்க ஆடம்ஸ் ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தருங்கள் அந்த புக்கில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்தியா வருங்காலத்திலையும் பிற்காலத்திலையும் எப்படி இருக்கப்போகுது எப்படி இருந்ததும் எப்படி இருக்கப்போகுது அப்படிங்கிறத பற்றியும் நிறையா நான் நல்ல ந நல்ல நல்ல விஷயங்களும் நிறையா அறிவு வளர்ற மாதிரியான விஷயங்களும் நிறையா இருக்கும் இவ் அப்போது அப்படி இருக்க அந்த புக்கு வந்து எனக்கு தெரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டுகள் இரண்டில் வெளி வ வெளிவந்ததுன்னு நினைக்கிறேன் ரொம்பவே நல்ல புக்குங்க கண்டிப்பாக எ ஒரு ஒருத்தரும் படிக்க வேண்டிய ஒரு புக்கு தான் எனக்கு ஞாபகம் இருக்க அப்படின்னா இருக்க ஒரு புக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த த வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த அந்த புக்கை சொல்லுவேன் நான் அதைத்தாண்டி புக்ஸ் படித்தேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கதை புக்காகவும் ஸ்டோரீஸ் புக்காகவும் தான் இருக்கும் காமெடி புக்காகவும் தான் இருக்கும் நன்றி